எங் எங்கள் சமூகத்தில் சுற்றுலாவை அதிகரிக்க உள்ளூர் பிரத்தியாக சுற்றுலா தலங்கள் ஊக்குவிக்க படலாம் அவ்வாறு ஊக்குவிக்க பட்டால் குழந்தைகள் பெற்றோர்கள் முதியவர்கள் போன்றவர்கள் சமா மகிழ்ச்சியாக சுற்றுலா தலங்கள் விளையாடி தங் தங்களுடைய மன அழுத்தங்கள் சுய துக்கங்கள் எல்லாம் கா மறந்து கவலைகளைலாம் போக்கி வாழ்வார்கள் இதனால் சுற்றுலா தலங்கள் அமைக்கலாம் இடமும் அதற்கேற்ற இட வசதிகளும் உள்ளன எங்கள் த பிரத்யேக சு உள்ளூர் வசதிகளில்